நோயை தடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரே வழி நம்மள வந்து சுகாதாரமாக இருக்கணும் நம்ம வீட்டை சுற்றி சுகாதாரமாக இருக்கணும் இல்லையா அது நோய் தடுக்கிறதுக்கு வழி ஒரே வழி இப்போ வீட்டில் இருக்கிற இந்து யூஸ் பின் யூஸ் மீ இந்த இந்தமாரி சாக்கடை இந்த சாக்கடையெல்லாம் வந்து சுத்தமாக வச்சிருந்தாச்சின்னால் நோய் தடுக்கிறது ஈஸி அதே போல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னாக்க நம்ம போகிறது நடக்கிறது வர்றது போகிறது இந்தமாதிரி அங்கே அங்கே வாக்கிங் பண்ணணும் இந்தமாதிரி இருக்கணும் போதுனாக்க அது ஆரோக்கியத்துக்கு நன்மை நானே அதேதான் செய்கிறேன் தினம் வாக்கிங் பண்ணுவேன் சுற்றி வருவேன் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணுவேன் வந்து உக்காருவேன் பேசுவேன் வீட்டோடு ஆரோக்கியமாக இருக்கிறோம் இல்லைங்களா அதே எண்டில் உள்ளூரில் கடைபிடிக்க வேண்டிய நிறைய வழி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணுனாக்க அது நம்ம கூட வந்து அவங்களுக்கும் சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்களுக்கும் சொல்லிக்கொடுக்கணும் இதுதான் அவருடைய வேலை இல்லையா ஏன்னால் அவங்களே நீங்கள் இப்படி போ நல்ல வழியில் காமிச்சம்னாக்கா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லது தீயவழியில் போனாங்கன்னால் ஆரோக்கியத்துனுடைய கெடையே கெடை அங்கே இல்லை கிடைக்கல அதுதான் முக்கியம் இல்லையா அப்புறம் உணவு உணவு பார்க்க போனாக்க சுத்தமான உணவு தண்ணீர் காற்றோட்டம் சாப்பாடு இதுவும் கூட முக்கியம்

ம்